இந்திய வேலைவாய்ப்பு சந்தை ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது படித்த எல்லாருக்குமே வேலை கொடுப்பது என்பது ரொம்ப அரிதான ஒன்று எல்லாருமே நிறையா படித்த மாணவர்கள் மாணவிகள் இந்த இந்தியா நம்முடைய இந்தியாவில் இருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கொடுப்பது என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கு இயலாத ஒன்று சுய வேலைவாய்ப்பை தேடி நகர்வது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நானு இருக்கிற மக்களுக்கே வேலையில் இருக்கின்ற மக்களுக்கே சம்பளம் கொடுப்பதற்கு அங்கே கஜானா காலியாக இருக்குது சம்பளம் கொடுக்க இயலாத ஒரு நிலைமையில இருக்கும்போது எல்லாருமே அரசாங்க வேலை தான் வேணும் கா காசுன்னாலும் அர கவுர்மெண்ட்டு காசு அர காசுன்னாலும் அரசாங்க காசு என்று அந்த நிலை மாற வேண்டும் எல்லாருமே சுய தொழில் ஒன்றை கற்றுக் கொண்டு சம்பாதித்து வாழக்கையில் முன்னேற பழகிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து